ரீசெண்டாக நான் ஒரு சேரி வாங்கினேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது ரேட்டும் வந்து பார்த்தோனா சேரியை விட அதன் ரேட் வந்து கொஞ்சம் மலிவாக தான் இருந்துச்சு அந்த சேரி வந்து எனக்கு ரொம்ப கலர் போகலை நல்லா இருக்கு வேர் பண்ணிக்கிறத்துக்கும் நல்லா இருக்குது அந்த சேரி வந்து ஓகே அந்த கலரும் வந்து ரொம்ப அழகாவும் இருந்துச்சு எல்லாம் ஒரு மாநிறம் உள்ளவங்களுக்கும் அந்த கலர் ரொம்ப அழகாகவே இருக்கும் எனக்கு பிடிச்ச சேரின்னா அது ஒரு சேரியாக இருக்குது என்கிட்ட